நான் வந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு அன்றைக்கி பிறந்தேன் நான் என்னையை வளர்த்தது எல்லாமே எங்கள் தாத்தா அம்மாச்சி தான் அதுக்கடுத்து ஒன்றாவதுலேருந்து நான் அஞ்சாவது வரை எங்கள் தாத்தா ஊரில் இருக்கிற கவர்மெண்ட்டு ஸ்கூலில் தான் படிச்சேன் அதுக்கடுத்து ஆறு டூ பன்னெண்டு வரை ஜெட் ஜெம் ஹையர் செக்கேண்டரி ஸ்கூல்ன்னு சொல்லிட்டு சூராணம் சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் படிச்சேன் டென்த்தில் முந்நூற்றி இருபத்தி மூணு மார்க் எடுத்தேன் லவெல்த்தில் வந்து ப்யூர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன் அதுக்கடுத்து டுவெல்த் முடிச்சிவிட்டு டிப்ளோமோ டிப்ளோமோ சேர்ந்தேன் அண்ணாமலை பாலிடெக்னிக் காலேஜுன்னு சொல்லிட்டு செட்டிநாட்டில் அங்கே வந்து எனக்கு மெ மெக்கானிக்கல் கிடச்சிச்சி அதைவுட டிப்பார்ட் மெக்கானிக்கல் டிப்பார்ட்மெண்ட் கிடச்சிச்சி அங்கே ரெண்டு வர்ஷம் மெக்கானிக்கல் படிச்சேன் அதுக்கடுத்து மெக்கானிக்கலில் நான் ஒரு என்ன சொன்னால் ப்ராஜெக்ட் பண்ணி அது வந்து என்ன சொன்னாங் தெரியாது இது பஞ்சிங் மிஷின் சொல்லிட்டு ஒன்று ஆட்டோமெட்டிக்காக பஞ்சிங் பண்ணுறது அதில் வந்து என்ன சொன்னால் கால் காஸ்ட் வந்து கம்மி தான் ஆனால் அது வச்சு ஸ்பீடாக வந்து பஞ்சிங் பண்ண முடியும் எல்லாமே பண்ண முடியும் அதுக்கடுத்து இப்போது வந்து நான் வந்து இன்னொன்னு லேநெட்டு இன்ஸ்ட்யூட் ஆஃப் ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சென்டரில் படிக்கிறேன் அது வந்து வெல்ட்டிங் அதுக்கடுத்து சிஎன்சி எல்லாமே பற்றி சொல்லி கொடுப்பாங்க சிஎன்சியில் வந்து டர்னிங்க்கு லேத் இது முல்லிங்கு அதெலாம் சொல்லி கொடுப்பாங்க வெல்ட்டிங்கில் வந்து வெல்ட்டிங்கில் வந்து ஆர்க் வெல்ட்டிங் டிக் வெல்ட்டிங் மிக் வெல்ட்டிங் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க என்னோடய கூட கூட பிறந்தவன்னா ஒரு அக்கா அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்சி எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா வந்து பா ஃபார்மர் விவசாயி தான் எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் அடுத்து என் தாத்தா அம்மாச்சின்னு சொல்லப் போனால் அப்பத்தா அவங்கள் கிடையாது தாத்தா அம்மாச்சி தான் இருக்காங்கள் அவங்கள் தான் எங்களை ஒன்றா என்ன சொல்வதுன்னா சின்ன புள்ளையிலேருந்து வளர்த்தவங்க அதுக்கடுத்து மாமா அவங்களெளாம் இருக்காங்கள் அவங்களாம் வந்து ஃபாரினில் இருக்காங்க அவ்வளோதான்